குழந்தைங்க வந்து தமிழில் படிக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம் அதாவது மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடிலேந்து தமிழ் வழியாக தான் ப வந்தாங்க தமிழ் வழியில் தான் இருந்தாங்க அதாவது ஆதிகாலத்துலேயும் அப்படியேதான் இருந்தாங்க ஏன் சங்ககாலத்துலேருந்து பாட்டன் பூட்டன் முப்பாட்டன் ஆதிகாலத்துலேந்தும் சரி இப்போவும் சரி எல்லாம் தமிழில் தான் வந்தாங்க தமிழில் தான் படித்து ஏன் எவ்ளோவோ சாதிச்சாங்க நம்ம தேசிய தலைவர்கள் எல்லாம் ஏன் வஉசி வீரபாண்டியன் கட்டபொம்மன் காந்தியடிகள் நேரு ஏபிஜே அப்துல்கலாம் இவர்கள் எல்லாம் தமிழில் சா தமிழ்துறையில் சாதிக்கிலையா எவ்வளோவோ இருக்குது இப்போ வந்து எல்லாம் வந்து மற்ற மொழியினர் வந்து தமிழை கற்றுக்குறாங்க ஆனால் தமிழ்லேருந்து மற்ற மொழியை கற்றுக்கறத்துக்கு போயிட்றாங்க அதாவது நம்ம வந்து தமிழை வந்து பார்த்துக்கறத்துக்கு ஆள் இல்லாதங்கும் போது நம்ம தமிழில் பேசுகிறது என்ன தப்பு நமக்கு வந்து மத்த மொழி தெரிலங்கிறத விட தமிழ் தெரிலங்கிறது வந்து சொல்லக்கூடாது அது ரொம்ப அவுமானம் மற்ற மொழி தெரிலங்கிறாங்களா அப்போ பிரச்சின இல்லை ஆனால் தமிழ்மொழி தெரிஞ்சே ஆகணும் அது வந்து மிகவும் அவசியம் கற்றுக்கறதுல ஒன்று அதாவது மற்ற மொழியினர் வந்து தமிழை இப்போ கற்றுக்குறாங்க ஆர்வமாக ஆனால் நம்ம தமிழை விட்டுட்டு மற்ற மொழியை கற்றுக்கறதுக்காக போயிட்றோம் ஆங்கிலம் கற்றுக்கிறாங்க ஆங்கிலம் வந்து ஈசியாக கற்றுக்கலாம் ஆனால் அப்படி தமிழ் வந்து அவ்வளோ சீக்கிரமாக கற்றுக்க முடியாது இரநூத் இரநூறுக்கு மேலே இரநூத்தி நாற்பத்தி ஏழு மொத்தம் அந்த எழுத்து வந்து கற்றுக்க இருபத்தாறு எழுத்து வந்து கற்றுக்கலாம் ஆங்கிலம் அவ்வளோ சீக்கிரமாக கற்றுக்கலாம் ஆனால் இது வந்து இரநூற்றி நாற்பத்தி ஏழு எழுத்து எழுத்து வந்து இவ்வளோ சீக்கிரம் கற்றுக்க முடியாது அவ்வளோ சீக்கிரம் கற்றுக்கணும்னா ரொம்ப கஷ்டம் ஆனால் ஆனால் ரொம்ப தமிழ் வந்து கற்றுக்கலானு அவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டுறாங்க ஆனால் முடியாது அவ்வளோ சீக்கிரம் சா கீழே இருந்து அதாவது குழந்தையிலருந்து கற்றுக்கிட்டா தான் தமிழை கற்றுக்க முடியும்